நான் சமையல் வகுப்பு கற்றுக்கறக்கு போயிருந்தேன் அங்கே நல்லா சொல்லி கொடுத்தாங்க முதல்ல ஊறுகாய் போட கற்றுக் கொடுத்தாங்க அது வந்து ஒரு பதனஞ்சு நாள் அதுக்கு டைம் எடுத்துகிட்டன் அப்புறோம் நான் நல்லா எலுமிச்சம்பழம் மா மாங்காய் ஊறுகாய் ஆவக்காய் அப்புறோம் நார்த்தங்காய் இது மாதிரி ஊறுகாய்கள்லாம் போ போட்டு பழகி கொடுத்தாங்க அது வீட்டில் வந்து செஞ்சு அது நல்லா தான் இருந்தது அப்புறோம் மறுபடியும் ஒரு கிளாஸ்க்கு போனேன் அது வந்து கேக்ஸ் செய்கிறது கேக்கு நல்லா தான் வந்தது அது வந்து ஒரு பதனஞ்சு இருபது பேத்ரே இருபத்தி ரெண்டு நாள் பழகுனேன் அது கேக்கு எல்லாம் ஜாஸ்தியாக சாப்புடுறது இல்லையா அதனால் அது கொஞ்சம் கம்மியாக செய்கிறதுனால அது அவ்வளவுக்கா அது இது ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு அப்புறோம் பொடி இட்லிப்பொடி அப்புறோம் கருவேப்பிலை பொடி அப்புறோம் சத்துமாவு அப்புறோம் சாம்பார் பொடி ரசப்பொடி இப்படி எல்லாம் பொடிகள்லாம் இ அரச்சு அது நல்லா பேக்கெட் பண்ணி நல்லா லா வியாபாரம் பண்ணுறதுக்கும் கூட கொடுத்தோம் அது நல்லா போய்ச்சு நல்லா இருந்தது அது எல்லாம் அது நல்லா ப்ரோடக்ட்டு அப்புறோம்